எங்கள் கலாச்சாரம் மொழி வந்து தமிழ் இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் பிறந்தது ரொம்ப பெருமையாகவும் அடைகிறோம் இந்த தமிழ் பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்கு அது ஒரு வெறியும் கூட இந்த தமிழ்மொழி வந்து எல்லா மொழியை விட சிறந்த மொழி தமிழ்மொழினு நான் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் ஆசிரியர்களும் சொல்லிக்கொடுத்துருக்காங்க அதனால எங்கள் உயிர் மூச்சு எல்லாமே இந்த தமிழுக்காக நாங்கள் எப்போவுமே நாங்கள் நிற்போம் தமிழ்மொழி அவ்வளோ ஒரு நல்ல மொழி தமிழ்நாட்டில் எல்லோருமே வந்து இப்போது கவர்மெண்ட்டு கூட தமிழில் தான் பேசணும் தமிழ் தான் படிக்கணும் இங்கிலிஷ் ஹிந்தி அதெல்லாம் கிடையாது நீட்டு எக்ஸாமில் கூட இப்போ கவர்மெண்டில் படிக்கிறவங்க தமிழ்மொழியை தான் எல்லோருமே பேசி ஆகணும் அப்படி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம் அதனால் தமிழ்மொழி பேசுறதில் எங்களுக்குப் பெருமையும் கூட எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு வீர பெண்கள்னு கூட சொல்லுவாங்கல்ல வீர மக்கள் அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் தமிழ் பேசுகிறதுக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனம் கூட வரும் ஒரு சில நேரத்தில் அதனால இந்த தமிழ்மொழியை வந்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் வணங்குங்குறோம் வணங்குறோம் தலை குனிஞ்சு வணங்குறோம் இந்த தமிழ் பேசுறதுனாலேயும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காகவும் நன்றி